அதாவது பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பத்திரிக்கை சுதந்திரம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுனு தெளிவாக அவங்க மனசுலப்பட்டதை அவங்க எழுதுவாங்க இப்போ பொய்யான செய்தியை பரப்புகிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க அவங்களை வந்து நம்ப எடுத்துக்கக்கூடாது பத்திரிக்கை சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் அந்த வேலையை செய்யறதுனால மற்றவங்களுக்கும் அதே கெட்ட பேருன்றது வருது பத்திரிக்கை சுதந்திரம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இதை செய்யணும் அப்படின்றத மனதுல நெனச்சு அதுக்கு தகுந்த பதில்களை ஏன் அவங்க பத்திரிக்கையில் போடணும் ஆனால் ஒரு சிலர் பத்திரிகைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் கட்சிக்கோ ஒரு சிலர் நபருக்கோ சாதகமாக எழுதறாங்க அப்படி எழுதும் போது அவங்க மேல் நம்பளுக்கு என்னென்ன நடக்கும் அவம் அது அவ அவநம்பிக்கை ஏற்படுது அவங்க மேல் நம்மளுக்கு நம்பிக்கை வர மாட்டிங்குது அவநம்பிக்கை தான் ஏற்படுது இப்படி பண்ணுறதுனால ஒட்டு மொத்த சமுதாயத்தில் உள்ள சீர்கேடை வந்து நம்பளால் தடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் சரிங்களா அதாவது பத்திரிக்கை சுதந்திரத்தை நம்ப தடுக்கவோ அதை வந்து கட்டுப்படுத்தவோ கூடாது மனசுலப்பட்டதை அவங்க எழுதுணும் சரியா எழுதுணும் யாரு தப்பு செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க நட நாட்டில் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு புரிஞ்சு ஆராய்ஞ்சு தகுந்த மாதிரி அதுக்கு நாட்டுக்கு சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க பத்திரிக்கையில் வெளிப்படுத்தணும் அதும்மோ அது போல ரொம்ப முக்கியமானதை மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது நாட்டு அதாவது தேவப்படுறத மட்டும்தான் அவங்க எழுதுணுமே தவிர வந்தது போனது சம்மந்தம் இல்லாமல் இருந்தது மாணவர்களுக்கோ மக்களுக்கோ பயன் இல்லாததெல்லாம் அவங்கள் பத்திரிக்கையில எழுதுனா அப்படின்னா அது நாட்டுக்கும் கேடு சமுதாயத்துக்கும் கேடு அந்த காலத்தில் இருந்தே பத்திரிக்கை ஸ் பத்திரிக்கை இருக்குது இப்போ தி இந்து பத்திரிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டுலையே சுப்பிரமணிய ஐயர் வஉசி சுப்பிரமணிய ஐயர் ஐயர் வந்து இந்த பத்திரிகை நடத்தினாரு தி இந்து பத்திரிக்கை அப்படின்னு ஏன் அப்படி இந்து பத்திரிக்கை நடத்தினாரு அப்படின்னா அந்த காலத்தில் நம்ப சென்னை மாந மாந சென்னை மாகாணத்தில் சென்னை வந்து அப்போது வந்து ப்ரிட்டிஷ் பீரியடில் சென்னை மாகாணமாக இருந்துச்சு அப்போது வந்து நம்ப தமிழாளு முத்துசாமி அப்படின்றவர் அவர் உயர்நீதி மன்றத்தை நீதிபதி ஆனார் மெட்ராஸ் உயர்நீதி மன்றத்தில் நீதிபதி ஆனார் அந்த செய்தி வந்து ப்ரிட்டிஷ் பத்திரிக்கை அதுதான் ஆங்கில பத்திரிக்கையில் எதுலையுமே வரலை ஏன்னால் எல்லோருமே அந்த பத்திரிகையை நடத்தினவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஸோ தமிழ் பத்திரிக்கை ஒன்று இருந்தால் தான் நம்ப ஆளுங்கள் வந்து இந்த மாதிரி உயர் இடத்துக்கு போகிறப்ப அது வந்து நம்ப வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த காலத்திலயே ஆயிரத்தி எட்டு எழுபத்தி எட்டுலையே ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து இந்த மாதிரி தி இந்து பத்திரிகைனு ஒன்று ஆரம்பித்தாரு அவர் நம்ப ஆள் நம்ம தமிழர் வந்து டி முத்துசாமின்றவர் உயர்நீதி மன்றத்தில் நீதிபதியாக இருக்காருன்னு அந்த பத்திரிக்கையில் அவரை வந்து தெளிய வெளிப்படுத்தினாரு இப்போது அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையும் பத்திரிக்கைன்றது இருந்துகிட்டு தான் இருக்குது அது செயல்படுத்தின மொறை தான் நம்ப சரிப்படுத்திக்கணும்